எனக்கு பிடிச்ச பைக்குனா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் அது போக பல்சர் நான் சொந்தமாக பல்சர் வச்சிருக்கேன் அது வந்து லாங் போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு களைப்பே தெரியாது ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்வும் அந்த மாதிரி தான் எவ்வளவு லாங் போனாலும் பைக் நாம் போகிற ஒரு சலுப்பே தெரியாது ரொம்ப வெளியே போறதுக்கெல்லாம் வந்து இந்த பைக் அதுவும் மெயினாக வந்து பல்சர் ஒன் பிஃப்டி சிசிங்குறது வந்து இல்லைன்னா புல்லெட் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி பைக்குலாம் இருந்துச்சின்னால் நம்ம சூப்பராக இருக்கும் எவ்வளோ தூரம் லாங் போனாலும் சலுப்பு தெரியாது உடம்புக்கும் அலுப்பு இருக்காது பிரயாணமும் நல்லா சுகமா இருக்கும் அது லாங் போகிறதுக்குனு இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்து தேர்ந்தெடுத்துக்கலாம் லோக்கல்ல ஓட்டுறதுகுலாம் எந்த பைக் வேணுணா வச்சிக்கலாம் ஆனால் லாங் போகிறதுக்கு மெயினாக புல்லெட்டும் பல்சர் வச்சிக்கலாம்